தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவு ரசிகர் கூட்டத்தை ஈர்க்கிற நிகழ்வு வந்து கிரிக்கெட் போட்டி தான் கிரிக்கெட் போட்டியில் வந்து தோனி தான் முதல்வராக தோனி தான் எல்லாேரும் புகழ்கிறாங்க பொதுவாக எல்லாேரும் கால்பந்து டென்னிஸ் பேட்மிட்டன் இதெல்லாம் அவ்வளோக்கு மக்கள் விரும்பி பார்க்குறது இல்லை கிரிக்கெட் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க